மேடம் வணக்கங்க நம்ம நண்பர் நண்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க ஆ நம்ம அதாவது துணிக்கடை துணிக்கடைதானங்க சரி சரிங்க அதாங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க நம்ம கடை எங்கேங்க இதாயிருக்கு லொக்கேட் ஆகிருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பல்க்கா தேவைப்படுது அப்படிங்களா எதுவும் குறஞ்ச விலையில கிடைக்குமா மேடம் எனக்கு பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் கொஞ்சம் டீஷர்ட்டும் தேவைப்படுதுங்க நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக ஓ க்ளாத்தில் என்னென்ன என்னென்ன க்ளாத்து இருக்குது மேம் உங்கக்கிட்டே ஹான் ஹான் ஹான் காட்டனே எடுத்துக்கலாம் மேடம் அதுதான் கொஞ்சம் வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும் சைஸு முப்பத்தி ஆறில் ஒரு அஞ்சு எடுத்துக்கலாங்க ஆ ஸ்லிம் ஃபிட்டே எடுத்துக்கலாங்க ஆ நாற்பது சைஸில் வந்து ஒரு ப பத்து எடுத்துக்கலாங்க எங்கள் அண்ணனுக்கும் தேவைப்படுதுங்க அவருக்கு நாற்பது சைஸ் வரும் அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பல்க்கா எடுத்துக்கிறோங்க ம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கலரு வந்து எந்த கலர் ப்ளூ கலரே ஓகேங்க ப்ளூ ப்ளாக்கு அந்த மாதிரி இது பண்ணுங்கள் இதில் இப்போ ஸ்லிம் ஃபிட்டு தான் மேடம் லூ ஆ லூசு எதுவும் வேண்டாங்க ஸ்லிம் ஃபிட்டு வேறு வேறு டீஷர்ட்டு டீஷர்ட்டு இருக்குதுங்களா மேம் டீஷர்ட்டும் வேணும் காலர் வச்ச மாதிரிங்க என்ன ரேட் வருதுங்க

ம் ம் ம் ம் அப்படிங்களா இதுதான் என் நம்பருங்க எனக்கும் ஒரு இது பண்ணுறீங்களா எனக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் உங்க கடை பேரும் ஆ எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ம் நாங்கள் நேரில் வந்து நம்ம ஆட்ரு பண்ணிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாங்க இது டே இல்லை இல்லை ஆன்லைனில் கூட புக் பண்ணால் இப்போ டெலிவரி பண்ணுறீங்களா ஹான் ஹான் ஆமாம் இப்போ நாங்கள் அதுதான் நான் நானும் அப்போ நான் போட்டு பார்க்குறோங்க எப்படி இருக்குன்னு நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம் ஏன்னால் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறதுங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதனால் கொஞ்சம் செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பல்க்கா இதை இது பண்ணிக்கலாங்க ம் டீஷர்ட்டு எல்லா எல்லா கலர்லேயும் இருக்குல்லைங்க நம்ம ப ரீசண்ட்டான கலர் சரிங்க சரிங்க வேறு என்னாங்க வேறு வே வேறு ஏதாவது ஆஃபர் மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா இல்லை எதாது இருக்குதுங்களா

சரிங்க அதுதான் ஜீன்ஸும் டீஷர்ட்டும் அது மட்டும் கொஞ்சம் எனக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பு சரிங்களா ஸ்லிம் ஃபிட்டு அந்த மாடல் அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் காண்டெக்ட் பண்ணுறேன் ஆ நன்றிங்க ம்